கடலூர் மாவட்டத்தில் கைவினை பொருட்கள்லாம் எப்படி என்னனா இருக்குன்னா மண்பான சட்டி அடுப்பு விசிறி வாழைச்செடிகள் அதே மாரி நொங்கு அதுலாம் இருக்கு அதுலாம் எப்படி செய்வாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக தன்னோட குடும்பத்துக்கே அதை கற்றுகுடுப்பாங்க விரும்புறவங்களுக்கு கற்றுகுடுப்பாங்க மண்சட்டிலாம் எப்படி செய்றாங்கன்னா மண் வச்சு அதை செய்வாங்க செங்கலும் அதே மாரி தான் பனை ஓலை எப்படி செய்றாங்கனா பனமரத்துலேந்து பனைமரத்தோட இலையெடுத்து அது வெட்டி அது ஒன் ஒன்னாக்கி அதை கோர்த்துருவாங்க அதான் பனை ஓலை இந்த மாரி பல விஷயமாருக்கு அடுப்பு எதுக்கு செய்றாங்கனா அதில் வந்து நம்ம கொழம்பு சோறுலாம் அதலாம் ஆக்கலாம் சட்டி எதுக்குன்னா கீரை குடையலாம் அதிலே கொழம்பு வைக்கலாம் மீன் கொழம்பு அதுக்குன்னு பல விதமான பல விதமான சட்டிருக்கு குடம் எதுக்குன்னா தண்ணி புடிச்சு வெயில் காலத்தில் நல்லா கூலிங்காவும் குடிக்கலாம் இந்த பதனி பதனி சாப்பிடலாம் கள்ளு சாப்புடலாம் அந்த மாரி அதுக்கு பயன்படுத்துவாங்க பனை ஓலை எதுக்குன்னா ஆத்தீச்சூடி அந்த மாதிரி திருவலர் நம்மளோட முன்னோர்களாம் ஓலைச்சுவடில தான் திருக்குறள் அந்த மேரி பலவிதமான குறிப்புகள எழுதிருக்காங்க இப்போ அது எதுக்கு பயன்படுத்துறாங்கனா குழந்தைங்களுடைய ராசி நட்சத்திரம் எப்போ பிறந்தாங்க அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க